செடி பொறுத்தவரைக்கு காய்கறி சுரக்கா பீர்க்கங்கா இதெல்லாம் பனிக்கு தாங்காத பயிர் அதெல்லாம் நாம் வந்து சித்திரை வைகாசிலேயே போட்டுடணும் மா பனி காலம் வரங்காட்டி இதெல்லாம் அறுவடை இது பண்ணிடணும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட மூணு நாலு மாசத்திக்கு காய்க்கும் அது பீர்க்கங்காய் எல்லாம் பனி பெய்ஞ்சதுனா பீர்க்கங்காய் எல்லாம் முடிஞ்சுடும் பனி காலத்துக்கு வர்றது இந்த நொரை பீர்க்கங்கான்னு சொல்கிறது அந்த காய் தான் பனிக்கு நல்லா வரும் அந்த செடி அப்போ போடலாம் மிளகாய பொறுத்தவரைக்கும் ஆடி ஆடி ஒன்னாந்தேதியே நாற்று விட்டுர்ணும் நாற்று விட்டு ஆவணியில் வந்து மிளகாய எடுத்து வெச்சுடணும் ஆவணியில் எடுத்து வைச்சோம்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் நல்லா மழை காலத்துக்கு அருமையாக காய் காய்க்கும் அப்போ வந்து காப்பு வந்து தக்கபடியான நாம் செடிக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தோம்னா நல்லா மழை காலத்துக்கு நல்லா பூப்பூத்து நல்லா காய் புரட்டாசிலேயே பூ பிஞ்செல்லாம் வந்துடும் அதனால மெளகாய்க்கு பொறுத்தவரைக்கும் ஆடிப்பட்டம் சிறப்பான பட்டம் கடலைக்கு அதே மாதிரி தான் கடலை வந்து எல்லாமே வைகாசிலேயே போட்டுருவோம் வைகாசி ஒரு வைகாசி வைகாசியில் போட்டோம்னா ஆணியில் முளைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இருபது இருவத்தஞ்தேதில கடலை போட்டோம்னா அதே மாதிரி போட்டுர்லாம் கார்த்திகை பட்டம் கடலைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பட்டம் தான் அது ஒன்றும் தப்பில்லை என்ன பனிக்கு வந்து நோய் உழுவும் அதை நம்ம உஷாராக பாக்கணும் கார்த்திகை பட்டம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் நெல் அதே ஆடியில் நடலாம் நெல்லை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி காய்கறி பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தான் பட்டம் பனி காலத்துக்கு வெங்காயம் தான் ஏற்கனவே சொல்லிருக்குறேன் வெங்காயப் பயிர் வந்து பனிக்கு நோய் உழுவுற பயிர் அதுவும் அதே மாதிரி முதல்லே நட்டு மழை காலத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லையா தை மாசியில் கூட நடலாம் வெங்காயம் எடை எடப்பாவோம் அது நட்டோம்னாலும் வெங்காயம் நல்லா வரும் மற்ற வறட்சி தாங்கி வளர்ற பயிர் சாமை தெனை சிறு தானியம் தான் ராகியை கூட ராகி எல்லாம் தையில் நட்டோமுனா கார்த்திகை மாசம் நட்டோமுனா ராகி அருமையாக வரும் நல்லா பந்து பந்தாக போட்டால் வரும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் எள்ளும் அப்படி தான் எள் வந்து கார்த்திகை மார்கழி பட்டம் சிறப்பான பட்டம் எள்ளை பொறுத்தவரைக்கும் மார்கழியில் வைச்சோம்னா மார்கழி தை மாசியில் அறுத்துர்லாம் அப்போது வந்து மழை இருக்காது எள் நல்லா தரமான எள்ளாக நாம் கொண்டுட்டு வந்துர்லாம் முந்தி எல்லாம் வெதைச்சோம்னா மழை காலத்துக்கு சிக்கிடும் நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி சிரமமாக போயிடும் இதான் ஒரு விவசாயினுடைய அடிப்படைன்றது இது மாதிரி செஞ்சு